இப்போ இந்தியாவுலேனு பார்த்துக்கிட்டிங்கன்னா பல மதங்கள் இருக்குது அந்த பல மதங்கள்லேயும் அவங்க பல நம்பிக்கைகள் சார்ந்த விஷயங்கள் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம இந்து மதத்துலேயும் இப்போ எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம து தீ மிதிக்கிறது பால் குடம் எடுக்கிறது அப்புறம் வந்து மாவிளக்கு போடுகிறது இதுபோன்ற பல விஷயங்கள் பண்ணுறோம் அது அவங்க நேத்திக்கடனை செலுத்துகிறதுக்காக வேண்டிக்கிட்டு நேத்திக் கடன் பண்ணுறதுக்காக இதுபோன்ற விஷயங்கள் வேண்டிக்கிறாங்க அது அவங்களுக்கு நடந்துச்சுனா அதுபோல் பண்ணுறாங்க அதே போல் இந்த புரட்டாசி மாசம் பார்த்திங்கன்னா த இது விரதம் எடுத்து திருப்பதி கோவிலுக்கு போயிட்டு மொட்டை போடுறது அது ஒரு நேத்திக் கடன் அது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை அது அதே போல் கார்த்திகை மாசம் ஐயப்பன் கோவிலுக்கு மாலை போட்டுகிட்டு போகிறது அவங்களோட நேத்திக் கடனை செலுத்துகிறதுக்கு செலுத்திட்டு வரது அது ஒரு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இது வந்து அவங்க மூட நம்பிக்கை அதபோல் எதுவும் அவங்க பார்க்காம அவுங்க வேண்டுன விஷயம் அவங்களுக்கு நடந்ததுனால் அவங்க வந்து நம்பிக்கையோடய போயிட்டு அவங்களோட நேத்திக் கடனை செலுத்துகிறாங்க அதனாலேயுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நம்பிக்கை மேலும் மேலும் கூடுது அவங்க மேலும் மேலும் கூடுறதுனால அவங்க திரும்ப திரும்ப போயிட்டு இதை போல் சாமிக்கிட்டே வேண்டிக்கிட்டு செலுத்துகிறாங்க இதே வந்து முருகன் கோவில்னு எடுத்துக்கிட்டிங்கனு வைங்க அங்கே வந்து வந்து காவடி எடுத்து ஆடுகிறது பங்குனி மாதம் இல்லை பெளர்ணமி அது போன்ற சில முக்கியமான நாட்களில் இதபோல் நேத்திக்கடனை வந்து அவங்க வந்து செலுத்துவாங்க இதை அவங்க நம்பிக்கை மனசில் நம்பிக்கை இருக்கிறதுனால தான் வந்து அவங்க இதன் போல் பண்ணுறாங்க நம்ம அதை வந்து நம்ம எதுவும் சொல்கிறத்துக்கும் சொல்லவும் கூடாது அது அவங்கவுங்க விருப்பம் ஏன்னால் இந்தியாவில் பல மதங்கள் இருக்குது பல மதங்களை பின்பற்றதும் அதில் உள்ளே விஷயங்களை அவங்க செய்கிறதும் அவங்கவுங்க உரிம இதை நாம யாரும் கட்டாயப்படுத்தி செய்கிறது கிடையாது அதனால் சொல்கிறேன் இது நம்பிக்கையான ஒரு விஷயன்னு எல்லோரும் எடுத்து பண்ணுறாங்க